ஹலோ ஹலோ மாடர்ன் பேப்பர் மார்டா எனக்கு ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் வேணும் ரேட்டு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தருவீங்க அதை விட கம்மி கிடையாதா ஆஃபர்ஸ் எதாவது டிஸ்கவுண்ட் ஸ்டாட்டிங்கே இவ்வளோதானா டிஸ்கவுண்டெலாம் பண்ண மாட்டீங்க ஓ சயின்டிஃபிக் கேல்குலேட்ரு ஆயிரத்து அப்படியா டிஸ்கவுண்டெலாம் பண்ண மாட்டிங்களா எதுவும் ஓ சார்ட்டெலாம் எவ்வளோ இப்போது நாங்கள் எங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுது இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சேர்ந்து வாங்கினா எங்களுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி ரேட் கம்மி பண்ணி தருவீங்களா இங்கே நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் எங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் சார்ட்டு தேவைப்படும் ஒரு ஆளுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க அப்படியா அப்போது எல்லாத்தையும் சேர்த்து வாங்கும் போது கேல்குலேட்டர் சார்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அமௌண்ட்டு கம்மி பண்ணி தருவீங்களா

ஓகே மேம் எல்லாமே இருக்கா மார்க்கர் இருக்கா கலர் மார்க்கர் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும் எல்லாம் சேர்த்தா ஒரு பாக்ஸ் ஓகே

அப்படியா சரி ஓகேம்மா நாங்கள் சொல்லி கேட்டுவிட்டு நாங்கள் நாளைக்கு இல்லை நாளான்னிக்கி திரும்பி கால் பண்ணி நாங்கள் சார்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுத்துருங்க ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே தேங்க்யூ